சார் பைக்கு ஓடும் பாதுகாப்பாக இருக்க நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் சில கேள்வி கேட்டிருக்கீங்க நான் பைக் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் வேணும் முக்கியமாக ஹெல்மெட் தான் வேணும் ஏன்னால் ஹெல்மெட் இருக்காந்தா பாதுகாப்பாக இருக்கும் நம்பளுக்கு ஏன்னால் திடீர் திடீர்னு போகும்போது கீழகீழ விழுந்துருச்சின்னா ஹெல்மெட் ரொம்ப சேஃபாக சேஃப்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆவணங்கள் வந்து லைசன்ஸ் இருக்கும் இன்சூரன்ஸ் காப்பி ஆர்சி புக்கு அப்புறம் ஷூ போடணும் கட் ஷூ கம்ப்பல்சரி ஷூ போடணும் ஷூ போட்டால்தான் அங்கே இதாகும் ஹெல்மெட்டு ஷூ அதுக்கப்பறமாக